உன்னையறிந்தால் உன்னையறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் உன்னை அறிந்தால் உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் ஒரு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்றுக்குறையாத மன்னவர் இவரென போற்றிப் புகழ வேண்டும் மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் ஒரு மாலைகள் விழ வேண்டும் இந்தப் பாடல் வந்து எம்ஜிஆர் உடைய கருத்து எங்களுக்கெல்லாம் நன்றாக இருந்ததால்தான் எங்களுடைய தெய்வமாக எம்ஜிஆரையும் வணங்குகிறோம் நாங்கள் வந்து இந்தப் பாடல் எங்களுக்குத் தமிழக மக்களுக்கு வாழ்நாள் என்றுமே நீடிக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் இந்தப் பாடலை எல்லாம் டிவியில் பார்த்துக்கொண்டு இருக்கிறோம் நீங்களும் இந்தப் பாடலை அனுப்புமாறு உங்களைக் கேட்டுக்கொள்கிறோம்